ஆ நான் ரூம் நம்பர் ஐம்பத்தி ரெண்டுலேருந்து பேசுறேங்க எனக்கு காலையில் கொஞ்சம் ப்ரேக் ப்ரேக்ஃபாஸ்ட் வேணும் என்ன இருக்குது சொல்லுங்கள் ம் ம் ம் சரி எனக்கு வந்து ரெண்டு பூரி ரெண்டு வடை கொஞ்சம் ஆட்ரு பண்ணிருங்க ஒரு காஃபி ஒரு செட்டு மத்தியானம் வந்து சாம்பார் சாதம் ஒரு ஆம்லெட் போதும் சிம்ப்ளாக போதும் ஆஹ அதெல்லாம் எதுவும் வேண்டாங்க இது மட்டும் போதும் நைட்டுக்கு டின்னர் வந்து ஏதாவது டிஃபன் எதனா கொடுங்க சப்பாத்தி பூரி ஆ ஆமாங்க ரெண்டு பூரி ரெண்டு சப்பாத்தி ஆட்ரு பண்ணுறேங்க வேறு எதுவும் வேணாங்க ஒரு காஃபி மட்டும் அதுதான் நைட்டு ரெண்டு பூரி ரெண்டு ம் சப்பாத்தி ஒரு காஃபி ஒரு செட்டு ஆ மத்தியானம் மத்தியானம் வந்து சாம்பார் சாதம் ஆமாங்க எவ்வளோ எவ்வளோ ரேட்டுங்க அதெலாம் வேணாங்க ஆ இது டிஃபன் ஐட்டம் ஆ சரிங்க சரி ஆட்ரு பண்ணிருங்க ஐம்பத்ரெண்டுக்கு அனுப்பிவிடுங்க ரூம் நம்பர் ஐம்பது ஐம்பத்ரெண்டுக்கு ஓகே சரிங்க சார் தேங்க்யூ சார் ஆ தேங்க்யூ தேங்க்யூ சார்